என்னுடைய அப்பாவின் பிறந்தநாள் பதினெட்டு மார்ச் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டு அம்மாவினுடைய பிறந்த நாள் இருபத்தொன்னு ஜூலை ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பது என்னுடைய பிறந்த நாள் பதினெட்டு நவம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு எனது தம்பியினுடைய பிறந்த நாள் மூணு ஜூன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி அஞ்சு எனது இரண்டாவது தம்பியின் உடைய பிறந்த நாள் பன்னெண்டு ஏப்ரல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது